சமையல்கட்டில நாங்கள் மண்பானையில் வச்சால் விறகடுப்புல வைப்போம் அதில் வந்து மண்பானையில் பெருசுல சாதம் சிறிய இந்த பானைகளில் வந்து காய்கறியை வணங்கிக்குவோம் ரசம் பருப்பு இது மாதிரியெல்லாம் சிறு பாத்திரத்தில் பயன்படுத்திக்குவோம் இதுல இப்போ கேஸ்ஸில் வைக்குறப்போ குக்கரில் சாதம் சமைப்போம் அதை வானாவில இதெல்லாம் வறுத்துக்குவோம் காய் இதெல்லாம் பண்ணிக்குவோம் அது ரசம் பருப்பு அதுமாதிரி சின்ன வானம் பெரிய வானம் இது மாதிரி இருக்குறதுகள்ல நாம்ம பயன்படுத்திக்குறோம் குக்கர் வந்து நாங்கள் சாப்பாடு சாதம் சமைப்போம்